ஆ ஆமாங்க சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க ஆ பார்த்தேங்க மார்க்ஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது கம்மியாக இருக்குது நாங்கள் இப்போ அதுக்கு என்னங்க பண்ணுறது சரிங்க ஆமாங்க சரிங்க சரிங்க

சரிங்க இப்போ அவங்க எப்படிங்க வீட்டுக்கு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் அனுப்பிச்சுட்டா நாங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா இல்லை நீங்கள் அனுப்பிச்சுட்ருவிங்களா

சரிங்க ஓகேங்க ஆனால் இப்போ சங்கீதாவோடய மார்க்கு பார்த்தீங்கன்னா குவாட்டலியை விட ஆஃபலியில் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசல் கோச்சிங் இல்லை மா அந்த பொண்ணை நீங்கள் தனியாக கண்காணிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா ஏன்னால் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவள் தனியாக தான் படிக்கிறாள் ஆனால் அவள் என்ன அண்ட்ரஸ்டாண்ட் படிக்கிறாள்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கோசரம் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் போடுறிங்களா ஸ்கூலில் இங்கே நாங்கள் எங்களுக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அவள் சரியா கவனிக்கிற மாதிரி இல்லை நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் மானிட்டரிங் பண்ணி எனக்கு கொஞ்சம் சொன்னிங்கன்னால் பரவாயில்ல அவளை கொஞ்சம் சரிங்க

சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகேங்க அவள் அந்த சரிங்க இப்போ அதை ஓகேங்க ஓகேங்க

சரிங்க ஆனால் அவங்க இப்போ கணக்கு பாடத்தை தவிர இப்போ இப்போ கணக்கு பாடத்தை தவிர அவங்க தமிழ்லையும்கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் மானிட்டரிங் பண்ணி எங்களுக்கு சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஓகேங்க ஓகேங்க ஆ நன்றிங்க